ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம் கடையில் ஆரெஞ்ச் இருக்கு ஆப்பிள் இருக்கு சாத்துக்குடி இருக்கு மாதுளை இருக்கு

ஆப்பிள் இரநூறுவாம்மா ஆமாம் இரநூறுபா தான் மாதுளை வந்து அதுவும் இரநூறுவாதாம்மா

அதான் சொன்னன்னே சப்போட்டா இருக்கு திராட்சை இருக்கு சாத்துக்குடி இருக்கு நேந்திர பழம் வாலப்பழம் வகைகளில் எல்லாமே இருக்கு

ஊட்டிலேர்ந்து வருதும்மா

ஆ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்மா ஆ சரிங்கம்மா ஆ சரக்கு டெய்லி அப்பப்போ வரும்மா காலையில் வந்துரும் வந்துரும்மா கம்மி கம்மியாக தான் நாங்கள் வாங்குவோம் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ண மாட்டோம் கம்மி கம்மியாக தான் வாங்குவோம் டெய்லி வர வச்சிருவோம்மா

என்ன வாழப்பலம்மா ஆ சரிம்மா சரிம்மா

சாத்துக்குடிங்களா ஆ சாத்துக்குடியில ரெண்டு கிலோ நூறுவாதாம்மா கம்மி தான் அது மட்டும்

இவ்வளோ போதுமாம்மா ரெண்டு கிலோ ஆப்பிளு ஒரு கிலோ மாதுளை சாத்துக்குடியாம்மா ஆ சரிம்மா போட்டு வைக்கிறேம்மா எப்போம்மா வரீங்க நீங்கள் ஆ சரிங்க நான் பேக்கிங் பண்ணி வைக்கிறேன் ரேட்டு எட்நூறுரூபா ஆவுதும்மா ஆ எட்நூறுரூபா ஆ சரிம்மா வாங்க பேசிக்கலாம் நீங்கள் அதில் திராட்சை கூட வேணுன்னா அரைக்கிலோ வாங்கிக்குங்கம்மா நீங்கள் இவ்வளோ வாங்கிருக்கீங்க அரைக்கிலோ திராட்சை கூட எடுத்துக்குங்க ஆ போடலாமே நீங்கள் நீங்கள் சாத்துக்கொடி நல்லா ஜூஸ் போடலாம் நல்லா தான் இருக்கும் மாதுளை எடுத்துக்கலாம் அதெல்லாம் நீங்கள் எல்லாம் பால் ஊத்தணும்னு தே தேவையில்ல நீங்கள் போடு நல்லாதான் இருக்கும் ஜூஸ் எல்லாம் ஆ பழம்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்மா ஆ சரிம்மா

ஆ சரி வாங்க

இல்லை உங்கப்பேர் ஆ சரி சரிங்க ஆ சரிங்க ஆ